ஆ ஆமாம் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம்ங்க சார் இப்போ புதுசாக வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து காண்டினெண்ட்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டினு ஒரு பைக் லான்ச் ஆயிருக்கு சார் அந்த பைக் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ஃபோர்ட்டீன் தரும் சார் பர் லிட்ருக்கு ஆ ஆமாம்ங்க சார் அது நீங்கள் ரேஸிங்கும் வச்சுக்கலாம் லாங் ட்ரைவ் அட்வன்ச்சர் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் சார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ வந்து அந்த பைக்கில வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க சார் வீல் வந்து இப்போ முன்னாடி ஃபோக்ஸ் இருந்துச்சு இப்போ அலாய் வீல் வந்துருக்கு ஆ ஆமாம் சார் மாறும் சார் அப்புறம் சில இப்போ கலரும் ரெட் கலர் இருக்கு அப்புறம் சில்வர் கலரில் ஒன்று இருக்கு ஒயிட்லஸ் ப்ளூ ஒன்று இருக்கு கலர் வேரிடியண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து காஸ்ட்டு மாறும் சார் ஆ ஆமாம் சார் அதுக்கப்பறம் டிஸ்க்கு ப்ரேக்கு இருக்கு அதுக்கும் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து வேரியண்ட் ஆகும் உங்களுக்கு

ஆ அது இருக்கு சார் நீங்கள் ஈவ்னிங்கனா நீங்கள் நேரில் வந்துதான் பேசணும் ஆ ஆமாம் சார் இது ஷோரூம் நம்பர் சார் ஓகே சார் இ இதுதானே உங்கள் நம்பர் சார் ஓகே சார் நீங்கள் எப்போ ஷோரூம் வரீங்க ஓகே சார் நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சார் நம்ம ஷோரூம்மில டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணலாம் சார் நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம ஷோரூம்க்கு ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்